எங்கள் வீட்டுத் தோட்டத்தில் நானே பூச்செடிகள் ம பூச்செடிகள் காய்கறி செடிகள் அனைத்துமே வச்சுருக்குறேங்க அதில் பூக்கிற காய்கறிகள் காய்கறிகளுக்கு நானும் மருந்து அடிக்கின்றது இல்லைங்க இயற்கையாகவே வளர்க்கிறேனுங்க அதனால அந்த காய்கறிகளை சாப்பிட்றப்ப என்னோடய உடம்பு நல்லா எந்த பிரச்சினையும் எனக்கு வர்றதில்லைங்க அதே மாதிரி பூச்செடியும் வச்சுருக்குறேனுங்க அந்த பூச்செடியில் ஜாதிப்பூச்செடி மல்லிகைப்பூச்செடி கனகாம்பரம் செடி எல்லாமே வச்சுருக்குறேனுங்க அது பொறித்து நானே சாமிக்கு கட்டி போடுறதுங்க அப்புறம் எனக்கு தலைக்கு பிள்ளைங்களுக்கு எல்லாத்துக்குமே நான் பயன்படுத்திக்கிறேங்க இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோசமா இருக்குதுங்க நானே வளர்த்தி நானே பூ பூச்செடிகளை பறி பறித்து பூவைசாமிக்கு போடுறது பிள்ளைங்களுக்கு கொடுக்குறது நான் வச்சுக்கிறது தலைக்கு எல்லாத்துக்குமே எனக்கு ரொம்ப சந்தோசமா இருக்குதுங்க அதே மாதிரி காய்கறி செடி வளர்த்தி இருக்கிறேனுங்க அதுக்கு எந்த மருந்துமே அடிக்காதனால் கீரை செடி கருகப்பில்ல செடி கத்திரிக்காய் செடி வெண்டக்காய் செடி பச்சை மிளகா செடி எலுமிச்சம் பழச்செடி எல்லாமே வச்சு வளர்த்திட்ருக்றேங்க அதுக்குமே எந்த ம எந்த விதமான மருந்துமே அடிக்கிறது இல்லைங்க இயற்கையாக சாணி உடைய எரு மா சாம்பலு அது மட்டும் தாங்க போடுறோம் அதனால் அதில் வ வர்ற காய்கறிகளும் நலம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குதுங்க நான் சா நான் சா சாம்பாரு குழம்பு எல்லாமே நல்லா நல்ல மனமாகவும் இருக்குதுங்க அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க அதனால தான் இந்த இயற்கையாக வளர்றதை வந்து எனக்கு ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருக்குதுங்க ரொம்ப சந்தோசமா இருக்குதுங்க சாய்ந்திரம் நேரம் அது பூத்து விரியிற அப்போலாம் தண்ணி ஊற்றுறதுக்கு போவேங்க அந்த தண்ணி ஊற்றுறப்ப எனக்கு ரொம்ப மனசு நிறைவா சந்தோசமா இருக்குங்க அந்த சந்தோசமா இருக்கிறது எப்படின்னு சொல்லத் தெரியல எனக்கு அவ்வளவு சந்தோசமா இருக்குங்க இன்னுமே மேலே மேலே எனக்கு செடி வளர்ளத்துறதுக்கு செடி வளர்த்தணும் பூச்செடி வளர்த்தணும் காய்ச்செடி வளர்த்தணும் அதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டுங்க எனக்கு சின்ன வயசுலேருந்தே அதில் ரொம்ப ஆசைங்க அந்த மாதிரி வளர்த்தி இயற்கையாக எந்த மருந்தும் இல்லாமல் நம்ம உடம்புக்கு எந்த கெடுதலும் இல்லாத காய்கறி கீரை வகைகளெலாம் அப்படி எடுத்து பறித்து சாப்பிடணுன்னு சின்ன வயசுலேருந்தே எனக்கு ரொம்ப ஆசைங்க அதனால் தாங்க இப்போ நான் அதை பண்ணிக்கிட்டுருக்குறேங்க எனக்கு அப்படி பண்ணும் போது நான் மனசும் நிறைவாக இருக்குதுங்க ரொம்ப சந்தோசமா இருக்குது திருப்தியாக இருக்குது திருப்தியாக இருக்குதுங்க அதனால் எனக்கு என்ன முடியுமோ அந்த மாதிரி செடிகளை வச்சு வளர்த்திட்ருக்குறேங்க நானும் அதே மாதிரி மா மாம்பம் செடி வச்சுருக்குறேங்க அதில் பூக்கிற மா மாம்பழமும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அதுக்கு எந்த விதமான உரமுமே போடுறது இல்லைங்க நாங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்குதுங்க அதனால் எனக்கு வேணுங்கிறத நானும் அந்த மாதிரி வச்சு வளர்த்துறதுனால எனக்கு ரொம்ப சந்தோசமா இருக்குதுங்க மனசும் நிறைவாக இருக்குது சந்தோசமாவும் இருக்குது எந்த நோய் நொடியும் இருக்காதுங்க ஏன்னால் மருந்தடிக்காமல் இயற்கையாக வளர்றதுனால எனக்கு எந்த ஒரு இதுவும் வர்றதில்லைங்க